இங்கே வந்து நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் ஃபேமஸாக ஒரு ஒரு மதத்துக்காரரும் ஒரு ஒரு பண்டிகை கொண்டாடுவோம் அதாவது வந்து நாங்கள் கிறிஸ்டின் வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம் ஈஸ்ட்டு கொண்டாடுவோம் நியூ நியூ இயர் கொண்டாடுவோம் அப்புறம் வந்து இந்துஸை பார்க்கப்போனா தைப்பொங்கல் காணும் பொங்கல் மாட்டுப்பொங்கல் அப்புறம் போகிப்பண்டிகை இது எல்லாம் இந்துஸ் எல்லோரும் மோஸ்ட்லியா தமிழ்நாடே கொண்டாடுறது பொங்கல்தான் அப்புறம் வந்து முஸ்லீம் வந்து முஸ்லீம் கொண்டாடுற பண்டிகை வந்துட்டு பக்ரீத் பண்டிகை ரம்ஜானு இதெல்லாம் வந்து முஸ்லீம் கொண்டாடுற பண்டிகை இதான் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா எல்லா மதத்தாரும் ஸ் கொண்டாட வேண்டிய பண்டிகைகள்